மகளிர் சுய உதவி குழுக்கள் அப்படிங்கறது வந்து பெண்கள் வீட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு வேலைவாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கறதுக்கான ஒரு நல்ல திட்டமாகதான் பார்க்குறோம் ஆக்சுவலாக பேங்கில் வந்து அந்த குழுக்கு வந்து வட்டியில்லா கடன் கொடுக்கும்போது அந்த பணத்தை வச்சி பெண்கள் வந்து தையல் மிஷின் வாங்கறதோ இல்லை கூடை பின்றது இந்த மாதிரி வந்து குடிசை தொழில்களில் ஈடுபட்டு அவங்க வந்து அவங்க வீட்டுக்கான வாழ்வாதாரத்தையும் பெருக்கிக்கிறாங்க அதுவும் இல்லாமல் பேங்க்லேயும் வந்து அந்த அதன் மூலமாக வர லாபத்தில் அந்த கடனையும் வந்து கட்டி மறுடியும் எகெயின் அதை வந்து மறுடியும் பெரிய அளவில் கடன் வாங்கி அவங்க பண்ணுற அந்த தொழில் வந்து குடிசை தொழிலாக பண்ணி அதை ஆரம்பித்து அதை வந்து பெரிய அளவில் வந்து முன்னேற்றம் முன்னேற்றி பெரிய அளவில் மற்ற பெண்களுக்கும் வேலைவாய்ய்பு கொடுத்து உதவுறதுதான் சுய உதவிக்குழுவில் வந்து இருக்கிற மிக பெரிய நன்மையாக வந்து பார்க்குறோம்